ஆ சுபா காய்கறி கடைங்களா ஆ எனக்கு அடுத்த அடுத்த மாதம் பாப்பாவுக்கு கல்யாணம் தம்பி எனக்கு ஆ எனக்கு காய்கறிலாம் கொஞ்சம் அதிகமாகவே வேணும் ஆ நீங்கள் ரேட்டுலாம் என்ன வெலைன்னு போடுவிங்க கம்மியாக கம்மி பண்ணிக் கொடுப்பிங்களா இல்லை அதே ரேட்டு தானா

ஆமாம் அதிகமாக தான் வாங்குவோம் நாங்கள் ஆ த தக்காளி ஒரு பத்துக் கிலோ வேணும் குறிச்சிக்கங்க எவ்வளோதுன்னு க கத்திரிக்காய் ஒரு பத்துக் கிலோ ஆ அவரைக்காய் அஞ்சு கிலோ ஆ பீன்ஸ் ஒரு எட்டு கிலோ காலிஃப்ளவர் ஒரு பத்துக் கிலோ இது இந்த கேரட்டு ஒரு பத்து வ மிளகாய் குண்டு மிளகாய் அது ஒரு அஞ்சு கிலோ ஆ நீட்ட பச்சை மிளகாய் ஒரு பத்துக் கிலோ ம் ஆ கத்திரிக்காய் க கத்திரிக்காய் சொல்லிவிட்டேன்னா உங்கள்ட்ட கத்திரிக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஒரு பத்துக் கிலோ ம முட்டக்கோஸ் ஒரு இருபது கிலோ வாழை எலை ரெண்டு ரோலு ரெண்டு ஒரு நூறு கட்டாக உள்ளது ரெண்டு கட்டு ஆ ஆ எல்லாம் எனக்கு வேணும் இதலாம் என்ன வெலை ஆகும்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஆ ஆ ஆ சொல்லுங்கள் சரி நீங்கள் நான் அதிகமாக வாங்குகிறேங்கறதுனால கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் ஆ ரெண்டாவது நாங்கள் டெலிவரி வந்து நீங்கள் நீங்களாக கொண்டாந்து தருவிங்களா இல்லை நாங்கள் வந்து தான் எடுத்துக்கணுமா ஆ சரிப்பா நீங்கள் வந்து கரெக்ட் டையத்துக்கு ஆனால் வந்துடணும் நீங்கள் எங்களுக்கு என்னைக்கு ம மேரேஜோ அன்னைக்கு மொதல் நாளே எங்களுக்கு வந்து ஆ நீங்கள் அனுப்பி விட்டுர்ணும் நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் உங்களுக்கு நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா அப்போ தான் எங்களுக்கு வெட்டி வைக்க கொள்ள அப்போ தான் சௌகரியமா இருக்கும் நீங்கள் டிலே பண்ணக்கூடாது நாங்கள் எப்போ ஃபோன் பண்ணுவோம் கரெக்டாக எங்களுக்கு அனுப்பி விட்ருங்க மற்றபடி ஆ சரிங்க சரிங்க தம்பி நீங்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் வ ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியே நீங்கள் கொடுக்குலாம் இல்லைன்னா நாங்கள் பக்கத்தில் வாங்குற மாரி இருப்போம் அதனால நீங்கள் கம்மியாகவே கொடுங்க ஆ சரிப்பா ஆ சரி சரிப்பா நீங்கள் ஆனால் கரெக்டான டையத்துக்கு நாங்கள் ஃபோன் பண்ணதும் நீங்களே வீட்டில் கொண்டாந்து கொடுத்துர்ணும் காய்கறிலாம் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் இல்லை வே ஆ சில வே வேலை பிசியில் இருப்போம் அதனால மெனக்கெட்டு நாங்கள் வரமுடியாது அதனால நீங்களே எங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுத்துர்ணும் ஆ சரிப்பா சரிப்பா ஆ சரிப்பா தேங்க்யூ